ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி நூத் நூற்றி தொண்ணூத்தொன்போது ஏழு லட்சத்தி பதிமூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு எட்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு